நம்ம நாட்டில் கல்விமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆனால் அரசாங்க பள்ளியில் படிக்கிறது ரொம்ப சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னால் இது தனியார் பள்ளியில் படித்தா அமௌண்ட்டு அதிகமாக கேட்கறாங்க ஆனால் சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் அதை கட்டி படிக்க வைக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது அந்த மாதிரி படிச் படிச்சிங்கன்னால் வா பின்னால் பசங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ அதனால் அரசாங்க பள்ளியில் படிக்க வையுங்க ரொம்ப நல்லாயிருக்கு